ஹலோ சார் ஆம் சார் நான் வந்து டொண்ட்டி ஒன் பாஸ் அவுட் சுபஸ்ரீ பேசுகிறேன் சார் நல்லாயிருக்கேன் சார் ஐடி டிப்பார்ட்மெண்ட்லேந்து பேசுகிறேன் சார் ஆம் சார் என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்ஸில் வந்து நேம் வந்து ஸ்பெல் ஆகிட்சி சார் எஸ்யூபிஏஎஸ் ஆர்ஐக்கு பதிலாக எஸ்யூபி ஹெச்ஏஎஸ்ஆர்இஇ அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டீங்க சார் ஆமாம் சார் என்னோடய ஆதார் கார்டு அப்புறம் டிசி பார்த் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலேயுமே வந்து எஸ் யூ பி ஏ எஸ் ஆர் ஐன்னு தான் சார் இருக்கும் ஆனால் இந்த டிகிரி சர்டிஃபிகேடில் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தேன்னு எங்கேயாவது வெளியில் வேலைக்குன்னு கிளம்புனா இதை கேட்குறாங்க சார் உங்களோடது தானா ஒரிஜினல் தானா அப்படின்னு கேட்குறாங்க சார் அதனால் காலேஜ்ஜுயில் போயிட்டு மாற்றி வாங்கிட்டு வர சொன்னாங்க சார் மாற்றி தர முடியுங்களா

என்னது சார் இல்லை சார் நான் அதை கவனிக்கவே இல்லை இப்போது வேலைக்குன்னு எடுத்துகிட்டு போகும் போது சார் கேட்டாங்க சரின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தனாங்கும் போது மாறி இருந்துச்சி இதை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க காலேஜ்ஜுயில் அப்படின்னு சொன்னாங்க சார் அதான் சார் கேட்டேன் இது இவ்வளோ நாள் யூஸ் ஆகாமல் இருந்துச்சி சரின்னு நான் அதை பெருசாக கண்டுக்கல இப்போ கேட்குறாங்க சார் நீங்கள் யுனிவெர்சிட்டியில் கொடுத்து மாற்றி தர முடியுமா

சரிங்க சார் சரி ஓகே சார் ஆம் சரிங்க சார் எடுத்து நேராக எப்படி நான் அங்கே போயிட்டு ஹெச்ஓடியை பார்க்கலாமா இல்லை உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணுமா சார் ஜெராக்ஸ்லாம் சரிங்க சார் ஆம் சரிங்க சார் சரி அப்போ நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன் சார் ஆம் பரவாயில்ல சார்

ஆம் சரிங்க சார் நான் பார்க்குறேன் சார்